எனக்கு கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி மட்டும் தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு வயசு தான் வித்தியாசம் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் அவன் அதிகமாக வந்து லீவ் போடுவான் நான் அதிகமாக லீவ் போடமாட்டேன் நான் நல்லா படிப்பேன் அவன் கொஞ்சம் சுமாராக படிப்பான் ஸ்போர்ட்ஸில் வந்து நான் நல்லா விளையாடுவேன் அவன் வந்து பேச்சு போட்டி கட்டுரை போட்டி அந்த மாதிரி தான் அதிகமாக நல்லா பண்ணுவான் நான் கொஞ்சம் கலகலன்னு எல்லாத்துகிட்டயும் பேசுவேன் அவன் அதிகமாக பேசமாட்டான் நான் வந்து இண்டோர் ஸ்போர்ட்ஸ் அதாவது கேரம்போர்டு செஸ்ஸு இந்தமாதிரி விளையாட்டு நான் நல்லா விளையாடுவேன் அவர் வந்து ஃபீல்டில் போய் விளையாடுவாரு கிரிக்கெட்டு வாலிபால் ஃபுட்பால் அந்தமாதிரியான கேம்ஸ் அவர் அதிகமாக விளையாடுவார் ஊரில் திருவிழா அப்படின்னா முதல்ல போய் நின்று எல்லா வேலையும் பார்க்குறதுலேருந்து அதெல்லாம் நல்லா பண்ணுவான் அதேமாதிரி ஊரில் ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஃபங்க்ஷன்னா அப்படின்னா அவன் அதுலேயும் முன்னாடி போய் நிற்பான் எனக்கு வந்து அந்தளவுக்கு அதில் விருப்பம் கிடையாது அவர் வந்து அந்தமாதிரி விளையாட்டு போட்டிகள் ஊரில் ஊர் விட்டு ஊர் போய் விளையாடுறது மெடல் வாங்கிறது கேஷ் அவார்டு வின் பண்ணுறது அதை வாங்கி பசங்களுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணுறது இந்தமாதிரி விஷயங்கள்லாம் அவன் அதிகமாக பண்ணுவான் இதுதான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள வித்தியாசம்